ஹலோ மேம் எனக்கு ஒருசில டீட்டெய்ல்ஸ் தேவைப்படுது மேம் அதனால் இப்போது வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டிருக்கேன் இப்போ எனக்கு அப் டு த ட்ரெண்ட் எனக்கு ஹேர் கலரிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் தேவைப்படுது நான் இப்போ சேலம் வந்திருக்கனால நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி உங்கள் பார்லரில் வந்து கொஞ்சம் ஏதோ ஆஃபர்ஸெலாம் நிறைய போயிகிட்ருக்கு எக்ஸ்பெஷலி இந்த ஹேர் கலரிங்ஸ் பற்றி அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனால் தான் அதைப்பத்தி சில டீட்டெய்ல்ஸ் கேட்டுக்கணும்னு தான் கால் பண்ணிணோம் மேம் ஆ மேம் என் ஹேர் வந்து கொஞ்சம் ஷாட் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஹேர் தான் சேம் டைம் இது கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும் ஸ்கேல்ஃப் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் பட் ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை லுக்காக தான் இருக்கும் மேம் ஆக்ஷுவலாக நான் வந்து ஹேர் வந்து எதுவுமே பண்ணிணது கிடையாது மேம் இதுவரைக்கும் கலரிங் ஆர் ப்ளீச்சிங் எதுவுமே நான் பண்ணிணது கிடையாது இப்போ வந்து நான் ஹேர் கட் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேனே தவிர இந்தமாதிரி கலரிங் பக்கமே நான் வந்ததுல்லை அதனால் தான் ஒரு சஜஷன் கேட்கணுன்ட்டு நான் உங்களுக்கு கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ணிண ரீஸனே அதுதான் ஓகே அதுதான் மேம் நான் தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி எனக்கு நான் இதை பண்ணிணதே கிடையாது உங்களது ஆஃபரில் போயிகிட்ருக்குன்னு சொன்னாங்க அதனால் என்ன ப்ரைஸ் டேக் கூட ஐ டோன்ட் ஹேவ் எனக்கு எனக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது நீங்கள் சொல்வது வச்சுதான் என்னால் டிசைட் பண்ண முடியும் மேம்

ஓகே மேம் இப்போ இதில் எந்த ஆஃபர் வந்து இதில் பேஸ் பண்ணி வரும் மேம் இல்லை ஆஃபர் ரேட்டே இவ்வளோதானா ஓகே ஓகே மேம் இப்போது ஃபார் எனக்கு வந்து ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஆஃபர் போகுதா இல்லை இது தனியாக அது தனியாக தான் செப்ரெட் அமௌண்ட்டா மேம் இல்லை அது எப்படி ஓகே ஓகே மேம் நான் நாளைக்கு வெனஸ்டே சவனோ க்ளாக் பக்கம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் மேம் ஃபர்தர் டீட்டெய்ல்ஸ் நான் வர்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எதுக்கும் நான் வரேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ